தர்மபுரி சுகாதாரத்தை பற்றி சொல்லணுன்னால் எல்லா ரொம்ப நல்லபடியாகதான் நடக்குது பெரியவங்களல்லாம் எதிர்கொள்ள சவால்கள்னால் அவங்களால நடக்க முடியறதில்லை எங்கேயாது வேலை செய்ய முடியதில்லை சாப்பாடு செஞ்சு சாப்பிட முடியிறதில்லை இந்த மாதிரி இதல்லாம் இருக்குது அவங்களும் அப்பா அம்மால்லாம் போய்விட்டு அவங்களோடைய அப்பா அம்மாலாம் போய்விட்டு முதியோர் இல்லாத்தில் சேர்த்துட்றாங்க இந்த மாதிரில்லான் சேர்த்த கூடாது அதுக்கப்பறம் அறுபது வயசு ஆச்சுனால் அதல்லாம் பணி ஓய்வு முடியும் அவங்களலான் நல்லா பார்த்துக்கணும் கவனிச்சிக்கணும் ஆதரவு இல்லாதவர்களோடய பெற்றோர்களெல்லாம் நல்லா நாம்தான் பார்த்துக்குணும் வீட்டு வாசலில் மருத்துவ சேவைகள்லாம் கொண்டு வரணும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஹாஸ்பிடல் கட்டணும் நாமளும் கட்டி நல்லபடியாக வாழணும் நம்மளுக்கு பின்னாடி வர சமுதாயம் அப்போதான் நல்லா இருப்பாங்க பெற் பெரியவங்களெல்லாம் மதிக்கணும் அவங்க எதனா எதனா சொன்னா அவங்க சொல்கிற பேச்சை கேட்கணும் எதனா முடியலைன்னா ஹெல்ப் செய்யணும் அவங்களலாம் முதியோர் இல்லத்துலலாம் போய் சேர்த்த கூடாது நாமளே வீட்டில் வெச்சு பார்த்துக்குணும் பணி ஓய்வு பெற்ற அவங்களல்லாம் நல்லா வெச்சு சோறு போடணும் நல்லா பார்த்துக்குணும் நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்தால் பார்த்துக்கோங்க தர்மபுரி சுகாதாரம் அதல்லாம் நல்லாதான் இருக்குது